பொதுவாக பார்த்திங்கன்னா பணி இடத்துல வந்து சண்டை சச்சரவுகள் நிறைய வரும் எதனால் சண்டை வரும் அப்படின்னா ஒன்று அவங்க ஈகோவாக இருக்கும் அல்லது இன்னொருத்தவங்க வந்து அவங்கள்கிட்ட சொல்லிக் கொடுப்பாய்ங்க இந்த மாரி சொல்லி கொடுப்பாங்க அவங்க சொல்லுற வேலையை செய்யாத அவங்க சொல்லுற வேலையை பண்ணாத அந்த மாரியும் சொல்லி கொடுப்பாய்ங்க அதுக்கு அவங்க இருந்துகிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீ சொல்லுற வேலையை நான் எப்படி செய்யறது நான் எதற்காக செய்யணும் ஏன் செய்யணும் அதிகமான வேலையை ஏன் செய்யணும் இந்த மாரி இந்த மாரி சின்ன சின்ன பிரச்சனைலருந்து பெரிய சண்டை வரும் இதை வந்து நம்ம சமாளிக்க கூடிய திறமை நமக்கு வேணும் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னா உள்ளே வேலை செய்யறவங்கள்ட்ட வந்து நம்ம மகிழ்ச்சியான தருணத்தை வெளிப்படுத்தணும் அவங்கள்ட்ட வந்து குழுவோட கூடி பேசணும் நல்லா பேசணும் சிரிச்சு பேசணும் சந்தோசமாக பேசணும் அவங்கள்ட்ட வந்து எப்பையுமே ஒரு மூஞ்சை தூக்கி வைக்காமல் பேசணும் அந்த மாரி பேசி ஒரு நல்ல பழக்கவழக்கத்தை ஏற்படுத்திக்கணும் சண்டை வந்தாலுமே ஒரு நல்ல பழக்கவழக்கத்தை ஏற்படுத்தினா அது வந்து சண்டையை தீர்க்க ஒரு சிறந்த வழி செய்யும்